மீன் பிடிக்க போகும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு புது அனுபவம் கிடைக்கும் மற்ற தொழில் எல்லாம் போனோமா வந்தோமான்னு இருக்கும் இதில் மீன் பிடிக்க போகும்போது கடலில் அலை அதிகமாக இருக்கும் மழை பெய்தால் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கும்